நம்ம மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மத அடையாளம் அப்படிங்கிறதை விட தஞ்சாவூர் பெரிய கோவில் நம்ம மாநிலத்திற்கே பெரிய அடையாளம் தான் எல்லா மத சார்ந்தவர்களுக்கும் அந்தக் கட்டிடக்கலையைப் பார்ப்பதற்கு முன்னுரிமை குடுத்து வர்றாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் அவங்கவங்க வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கிறாங்க